இப்போ பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கும் சரி இல்லை பார்வையற்றவங்களுக்கும் புத்தகங்களையோ இல்லை அச்சிட்ட பொருள்களையோ படிக்கிறதில் ஒரு சிரமம் இருக்கும் முதியோர்கள் நிறைய பேருக்கு வந்து கல்வியறிவு போதுமான அளவு இருக்காது அவங்களால தானாக வந்து ஒரு புத்தகத்தை படிச்சு அதில் என்ன சொல்ல வராங்கள் அப்படின்ற கருத்தை உள் எடுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து போதுமான ஞானம் இல்லாததுனாலையும் பார்வையற்றவங்களால் இயல்பாக அதை படிக்க முடியாததாலையும் அதில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது பல காலமாக பார்வையற்றவர்களுக்கு வந்து அவங்க படிக்கணும்னு நினைக்கிற ஒரு வழி வந்து பிராய்லி எழுத்து முறை தான் பிராய்லி எழுத்து முறையில் அந்த புக்கு வந்தால் அந்த ஒரு புத்தகம் வந்தால் மட்டுந்தான் அவங்களால அந்த புத்தகத்தையுமே படிக்க முடியும் அந்த பிராய்லி எழுத்து முறையை ஒரு புத்தகத்தை மாத்துகிறதுக்கு சில பல ஏஐ வந்து அப்படி மாற்றிக் கொண்டு வந்து விட்டாலுமே அதை அவங்க தனியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கிறதில் வந்து அதிலையுமே கொஞ்சம் சிரமம் வந்துகிட்டு தான் இருக்குது சரி ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு பார்வையற்றவர்கள் வந்து ஒரு வி ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதற்கான ஒரு வழி தான் வந்து இந்த பீ மை பீ மை ஐஸ் ஏஐயின்ற ஒரு ஆப் வந்து இந்த ஆப் என்ன பண்ணுது அப்டின்னா இதில் வந் இந்த ஆப்லேருந்து தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள் அவங்க வந்து இந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கள் இப்போது ஒரு பார்வையற்றவர் வந்து இந்த ஆப் மூலமாக ஒரு புத்தகத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அதை அப்லோட் பண்ணாங்கள் அப்படின்னா இதை தன்னார்வலர்கள் பார்த்து அந்தப் புத்தகத்தில் என்ன கருத்து இருக்குது அப்படின்றத இவங்களுக்கு வந்து அதை படிச்சு சொல்லிக் காட்டுவாங்கள் இதன் மூலமாக அந்த பார்வையற்றவர் வந்து அவு அந்த புத்தகத்தோடய கருத்தை வந்து மிக எளிமையான முறையிலேயே வந்து அந்த கருத்தை வந்து அவங்க உள்வாங்க்கிறாங்க புரிஞ்சிக்கிறாங்கள் ஸோ மிகப்பெரிய ஒரு பாதையிலேருந்து மிகச்சிறிய பாதையாகக் கொண்டு வரதுக்கு வந்து இந்த பீ மை ஐஸ் பீ மை ஐஸ் ஆப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அவங்களுக்கு